ஹலோ ஹலோ நாங்கள் ட்ரினிட்டி ஸ்கூல்ஸ்லெந்து பேசுகிறோம் ப்ரின்ஸ்பல் பேசுகிறேன் ஆ ஆ ஆ ஃபையாஸ்க்கான்னா ஆ ஆ ஆமாம் நீங்கள் பையனை டென்த்து வரைக்கும் ஒசூரில் படிக்க வச்சிட்டிங்ளா இங்கே ம் ஆ இங்கே ஆ ஆ ஓகே சார் இங்கே இங்கே டென்த்து முடிஞ்சு லெவன்த்துக் வந்து ஃபீஸ் வந்து ஃபாட்டி ஃபைவ் தௌசண்ட் சார் நீங்கள் வந்து ஆ ஆமாம் நே லெவன்த்துக்கு நெறையே க்ரூப்ஸ் எல்லாம் இருக்குது ம மேக்ஸ் க்ரூப் இருக்குது பையாலஜி க்ரூப்பு கம்ப்யூட்டர் க்ரூப்பு காம்மர்ஸ் க்ரூப்பு அதெல்லாம் இருக்குது ஆ ஃபர்ஸ்ட்டு க்ரூப் வந்து மேக்ஸ் பையாலஜிங்க செகண்ட் வந்து கம்ப்யூட்டரு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து ஃபுல்லாக கட்டுறிங்னா நாங்கள் வந்து ஃபீஸ் டென் பர்சௌன்ட் டென் பர்சன்ட் வந்து கன்ஸேக்ஷன் பண்ணுவோம்

ஆ ஆ ஆ பஸ்ஸு இருக்குது ஆ பஸ் ஆ பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது சார் இயருக்கு ஆ ஆ இயருக்கு த்ரீ தௌசண்ட் சார் பஸ் ஃபெஸ்லிட்டி ஆ ஆ ஆ ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் க்ளாஸு அதெல்லாம் வைப்போம் சார் காலைல ஏ எயிட் ஓ க்ளாக் எல்லாம் வரணும் ஸ்கூலுக்கு ம் ஆ ஆமாம் ஆ ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் இருக் முடிஞ்சிடும் எல்லாம் ஸ்பெஷல் க்ளாஸ் ஆ ஆமாம் ஆ ஆ உங்கள் உங்கள் பையன் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்லிட்டிஸ்லலாம் இருக்கானா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஆ ஆ இங்கே இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி வாலிபால்ன்னா வாலிபால் நாங்கள் ஸ்டேடியம்க்கு அனுப்பி ந கோச்சிங் தருவோம் ஆ ஆ எங்கள் ஸ்கூலில் வந்து நீட் கோச்சிங்கும் இருக்குது நீங்கள் அதுவும் சேர்க்றிங் ஆ நீட் ஆ ஆமாம் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீட் ஒன் இயருக்கு ஆ சேர்க்கறிங்ளா சார் நீங்கள் ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆஃபிஸ்க்கு வந்து பேசுங்க சார் ஆ ஆ ஓகே தேங்க்யூ